என்னுடைய கருத்துப்படி கிராமப்புற சமூகங்கள்ல வந்துட்டு விவசாய தொழிலை எப்படி மேம்படுத்தலாம் அப்படினு பார்த்திங்க அப்படினா கண்டிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் விவசாயிகளுக்கு வந்துட்டு நவீன தொழில்நுட்பம் முறையை வந்துட்டு சொல்லித்தந்தே ஆகணும் ஏன் அப்படினா டவுன் சைட்லலாம் வந்துட்டு கிராமப்புறத்தில் ச்சி டவுன் சைடில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எல்லாமே அந்த நவீன தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வந்துட்டு தெரிஞ்சிடுச்சு ஏன் அப்படினா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சண்டு படிப்பறிவு அவங்களுக்கு அவங்கக்கூட கம்ப்பேர் பண்ணும்பொழுது அதிகமாக இருக்குது இவங்களுக்கு வந்துட்டு படிப்பறிவு இல்லாது இருக்கிறதுனால நவீன தொழில்நுட்ப முறையை பயன்படுத்துகிறதுக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லாது இருக்காங்கள் அந்த தன்னம்பிக்கையை அவங்ககிட்ட கொடுத்து பயிற்சியை அவங்களுக்கு கொஞ்ச நாள் நம்ம சொல்லிக்கொடுத்து அதுக்கப்பறமேட்டுக்கு அந்த நவீன தொழில்நுட்ப முறைகள் எல்லாத்தையும் அவுங்களுடைய விவசாய முறையில் வந்துட்டு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன் அப்படினா இப்போ வந்துட்டு சரியா பருவ நிலையெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே மாறிடுச்சு சூழல்நிலை பருவநிலை காலநிலை எல்லாமே மாறுனதனால குறிப்பிட்ட காலத்தில் அவங்க ஒரு ஒரு பயிர் வச்சிருப்பாங்கள் இப்போலாம் அது சரியாக வளராது அதனால் நவீன தொழில்நுட்ப முறையை தான் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லுவேன் அது தான் வந்துட்டு சிறந்த ஒரு முறை இப்பதைக்கி அதனால் கிராமப்புற சமூகங்கள் வந்துட்டு விவசாயத்தொழிலை மேம்படுத்துகிறதுக்கு வந்துட்டு நவீன தொழில்நுட்ப முறையை அறிமுகப்படுத்தி அதுக்கான வசதியை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துட்டு பயிற்சியும் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து